தமிழ்நாடு ஒரு சிறப்புமிக்க மாநிலம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற மாநிலங்களில் விட இது வந்து மொழி கலாச்சாரம் மற்றவங்களுடைய பழக்கவலக்கங்கள் அனைத்திலுமே பஞ்சம் வித்தியாசமானது தமிழ்நாடு வந்து எல்லா மக்களையும் வந்து சமத்துவமாமா சமத்துவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு க மத அடிப்படையிலும் சரி சாதி அடிப்படையிலும் சரி ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் இதை வந்து நிற்குமே ஒழிய மற்ற எல்லா நேரத்திலும் பார்க்கும்போது மக்கள் அனைவரும் சமம் இது ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களை விட மிக அதிகமான படிப்பறிவுமிக்க மாநிலமாக இருக்கும் அதபோல் வேலை வாய்ப்புகளை வெளிநாட்டுக்கு செல்கிற மாநிலங்களும் கொஞ்சம் அதிகம் அதிகமாக இருக்கும் ஈஸியாக வந்து வேறு ஒருத்தவுங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் இருக்கும் அதனால் இது வந்து மற்ற மாநிலங்களோட எப்பொழுதுமே வந்து வேறுபட்டு இருக் நீங்கள் பாராளுமன்றத்தில் உள்ளே பார்க்கும்போது கூட அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மாநிலங்களிலும் ஒருமித்த குரலா இருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு ஒரு ஐம்பது வருஷம் வந்து அவங்க அந்த மாநிலங்கள் சிந்திக்கிறதை விட முன்னாடி சிந்திப்பாங்க முன்னோக்கி சிந்திப்பாங்க மொழிப்பற்று மிக அதிகமான இவங்களோட மொழிப்பற்று மிக அதிகமாக இருக்கும் அந்தந்த வட்டார மொழிகள்ல பாக்கும்பொழுது அந்த வட்டார மொழிகளே தமிழில் வ தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதிகமான வட்டார மொழிகள்ருக்குது வட்டார மொழிகள் இருந்தாலும் தமிழ் அப்படி தமிழ்லு அப்படிங்கிறப்போ போது எல்லாருமே ஒன்றுபட்டு நின்றுருவாங்க அதேபோல் இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கலாச்சாரம் இதை பற்றின அதுலையும் அதிகமாக முக்கியத்துவம் தருவாங்க இப்போ ரீசண்ட்டாக பார்த்துக்கும்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் அது வாயில் மக்கள் வந்து பழைய வியங்கள வந்து மிக ஈஸியாக வந்து அவங்க தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படுத்துனாங்க மற்ற மாநிலங்களில் நடக்கிற போராட்டங்களளோட இந்த மாநிலங்களுடைய போராட்டங்கள் வந்து அறிவுமிக்கதாக இருக்கும் அறிவுமிகமிக்கதாகவும் இருக்கும் பகுத்தறிவு சார்பாக இருக்கும் பகுத்தறிவு இல்லாமல் இந்த மக்கள் யா அவங்களுடைய பிறப்பில் வாழையடி வாழையா பகுத்தறிவு வந்து மிக அதிகமான உணர்வோட இருப்பாங்க மக்கள் சிந்திக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க படிச்சது வந்து அதிகமாக இருக்கிறதுனால படிப்பறிவு உடைய சந்ததியர் அவங்களுக்கு முன்னாடி அம்மா அப்பா அதே போல் தாத்தா பாட்டி இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படிக்காவிட்டாலும் தான் பிள்ளைங்களை வந்து படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூல்நிலையில இருப்பாங்க உணவு கூட நமக்கு தேவையாக இருக்காது ஆனால் படிச்சு மக்க தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சந்ததிகளையும் படிச்சு மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ருப்பாங்க சாதாரண மக்களாக இருப்பாங்க ஆனால் பிள்ளைங்கள் வந்து படிச்சுருக்கும் இது வந்து மற்ற மாநிலங்களோட பார்க்கும்போது இது வந்து மிக வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அதே போல் மூன்று பக்கம் கடலாலையும் கடலால் சூழ்ந்ததை சூழ்ந்ததாக இருக்கும் இங்கு இங்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்தந்த மக்கள் நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சீங்க இங்கே இருக்கிற நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பகுதியாக பிரிச்சுருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் அப்படின்ட்டு பிரிச்சுருப்பாங்க இது எல்லாமே அந்த மக்களுடைய மொழி கலாச்சாரம் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்க்கை முறை இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அதுல மிக மிக ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கறது பண்டிகையை பாக்கும்பொழுது என்னென்னா பொங்கல் பொங்கல் வந்து என்னென்னா அறுவடை திருவிழாக்காக அறுவடை திருவிழா இது எப்போ வரும்னா ஜனவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வரும் இங்கே வந்து மிக மிக பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த நூல்கள் எல்லாம் கொண்டு வைப்பாங்க இது வட இந்தியாவில் பார்க்கும்போது வீர சார்ந்த நூல்களாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தா அறத்துக்கு தான் முதலிடம் சொல்லுவாங்க ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கு மிக உயர்ந்த பண்பை கொடுப்பாங்க அதே போல் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிம்பாங்க இது வந்து மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும்